நான் காலையில எழுந்த உடனே வெறும் வயத்தில் தண்ணி குடித்து விட்டு நல்ல காத்தோட்ட வசதியோடு இருக்கும் வந்து பார்க்கிங் ரோட் சாலை வசதியோட வசதி வந்து ரன்னிங் போவான் ரன்னிங் போகும்போது சில பாட்டுகள் கேட்கலாம் பாட்டு கேட்பன் அந்த பாட்டு வந்து வாக்மேன் மூலமா வச்சுட்டு நம்ம வந்து நடந்து வாக்கிங் போய்கிட்டே இருக்கும்போது நல்ல பாட்டுகளை வச்சி மெலோடி சாங் கேட்டுட்டு போய்க்கின்னே இருப்பேன் அதில் போகும் போது போகும் போது நம்ம வந்து என்ன நம்ம இன்றைக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம என்ன செய்யப் போகிறோம் நம்மக்குள்ளயே ஒரு இது கேள்வி கேட்டுட்டு என்ன பற்றி பேசப்போகிறம் இன்றைக்கு எங்கே போணும் எந்த வேலையை பார்க்கணும் அதில் எதுபடி கவனமா இருக்கணும் எப்படி இருக்கணும் அந்த முயற்சி செய்யும்போது நம்ம டூவீலர் போகிறோம் அப்படினா டூவீலரில் பார்த்து ஓட்டணும் போகணும் வரணும் அதே போல காரில் போன கார் டிரைவிங் வந்து ஓன் ட்ரைவிங்காக இருந்தால் கார் டிரைவிங் சரியான முறையில் செய்யணும் போகிற இடத்த வந்து சரியான முறையில் போணும் பாதைகளை சரியான முறையில் கடக்கணும் அதே போல ரன்னிங் வந்து நல்ல உடல்நலைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு ரன்னிங் தான் வாக்கிங் போகிறது வந்து வாக்கிங்கும் ரன்னிங்கும் வந்து ரன்னிங் அதிகமாக நான் போக மாட்டேன் வாக்கிங் பண்ணும் போது நல்ல கொஞ்சம் ஓட்டுற கூடிய நன்மை தன்மையோட நான் செய்வேன்